ஆடு மாடுகள் செம்மறி ஆடுகள் ஆ ஆடுகள் கோழிகள் வளர்க்கறத பற்றி நான் சொல்லுறேன் ஒன்று ஒன்றா மாடுகள் வளர்க்கணுன்னா ஒரு பெரிய கொட்டா போட்டு வச்சுக்கணும் அது இல்லாமல் மாட்டுக்கு தேவையான புல்லுலாம் ஒரு ஒரு அரை ஏக்கரில் போட்டு வச்சு அதை தண்ணி காட்டி நல்லா பார்த்துக்கணும் அந்த புல்லை வெட்டின்னு வந்து மாட்டுக்கு போடணும் அது இல்லாமல் வக்கோ வாங்கி வச்சுருக்கணும் வக்கோல போட்டு மாட்ட பார்த்துக்குணும் மாடு வந்து பத்து மாசம் கழித்து ஒரு குட்டி போடும் அது குட்டி போட ஆரமிச்சதுன்னா சீம்பால் கறக்கும் அந்த சீம்பால் நல்லாயிருக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து மூணு மாசத்துக்கு பால் கறக்கும் அந்த பாலை எட்டுன்னு போய் நம்ம ஸ்டோரில் போய் ஊற்றுனோன்னா நம்மளுக்கு நிறையா லாபம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு மூணு மாசம் பால் கறந்ததுக்கு அப்புறம் திரும்பி சென போட்டு திரும்பி மாடு குட்டி போட்டு அந்த மாரி திரும்பி பால் கறந்ததால் நிறையா லாபம் வரும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் அது நல்லா நம்ம பார்த்துக்குணும் நிறைய குட்டிளே மாடு நிறைய ஒரு ஐம்பது அறுபது மாடு வளர்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்கும் அப்போப்ப மாடு விற்றுல்லாம் தேவையில்லாத மாடலாம் ரொம்ப வயசான மாடு இருந்ததுன்னா அதெல்லாம் விற்றுட்டு நல்ல இளசு இளங்கன்று மாதிரி அது மாதிரி மாடா வச்சுக்கணும் ஒரு கன்று ரெண்டு கன்று போட்ட மாடை வச்சுக்கி பார்த்துக்குணும் ரொம்ப வயசான மாடெல்லாம் வச்சுருக்க தேவையில்ல அது அடிக்கடி உடம்பு சரி இல்லாமல் போயிடும் உடம்பு சரி இல்லாமல் பார்த்துக்கோம் பார்த்துக்குணும் அதுவும் இல்லாமல் அந்த மாடு ன குளிப்பாட்ணும் அது மேலே உனி ஒன்று இருக்கும் அது மாட்டோடய இரத்தத்தை எல்லாத்தையும் குடிச்சுடும் அதனால அதெல்லாம் பார்த்து அதுக்கான மருந்தெல்லாம் போட்டு அதை ம குளிப்பாட்டணும் அந்த இது உனிலாம் இல்லாமல் மாட்டை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு செம்மறி ஆடு வளர்க்கறது எப்படின்னா நம்ம போய் செம்மறி ஆடு இப்போ ஒரு ஐம்பது ஆடு அறுபது ஆடு வச்சுருக்கோன்னா அது நிறைய காசு வரும் நம்மளுக்கு அதனால அது நல்லா ஓட்டின்னு போய் மேய்ச்சி நம்ம ஓட்டின்னு வரணும் அந்த செம்மறி ஆடு குட்டி போட குட்டி போட ஆரமிச்சுதுன்னா இப்போது ஒரு ஆடு ஒரு குட்டி தான் போடும் ஒரு சில ஆடு தான் ரெண்டு ரெண்டு குட்டி அது மாதிரி போடும் அந்த ஒரு சில குட்டியெல்லாம் போட்டுதுன்னா இப்போ மழை டைம்லெலாம் குட்டி போட்டுதுன்னா மழையில் அந்த குட்டியெலாம் நனைய விடக்கூடாது அப்படி அதை நனைய விட்டோன்னா அது மழையில் நனைஞ்சிடுச்சின்னா உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அது நடக்கக்கூட நடக்காது நம்ம தூக்கிட்டு தான் வரணும் பார்த்து பத்திரமா அதை வளர்க்கணும் அந்த குட்டியை அது பெருசாகிற வரைக்கும் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நிறைய பெரிய கொட்டா மாதிரி போட்டு அதை அது உள்ளால விட்டு நல்லா பார்த்துக்குணும் கூட மாதிரி மழையை அந்த சிலு சிலுன்னு காற்றடிக்காம அதை பார்த்துக்குணும் குளிர்காற்று அது மேலே அடிக்காமல் அப்போதான் அது நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு ஆடுலாம் ஒரு ஐம்பதாயிரம் அது மாதிரி விற்கலாம் ஒரு பெரிய ஆடு ரெ மூணு கெடாக்குட்டி நான் நாலு அஞ்சுனா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மாதிரி நல்லா விற்கும் பெரிய பெரிய ஆடுனா இதே நான் இப்போ ரம்ஜான் அது மாதிரில்லாம் ஆடு வாங்க வந்தாங்கன்னா பெரிய பெரிய ஆடாக இருந்தால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போயே ரேட் போட்டு வாங்கின்னு போவாங்க அதனால அந்த ஆட்டெல்லாம் நல்லா பாத்து நம்ப வளர்க்கணும் அது செம்மறி ஆடு வளர்க்கறதுனால நம்மளுக்கு நிறையா லாபம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆ நாட்டு ஆடுலாம் வளர்க்கணுன்னா அதுக்கு தனியாக கொட்டா போட்டு கீழே ஒரு பெட்டி மேலே ஒரு பெட்டினு ரெண்டு அடுக்கு விட்டு அது உள்ளாலையே விட்ருக்கணும் அந்த நாட்டு ஆடுலாம் நம்ம ஓட்டின்னு போய் மேய்க்கமால் அப்படியே புல்லு போட்டு அந்த புல்ல எடுத்துன்னு வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதுக்கு உள்ளாலே கொட்டா உள்ளாலே கொடுக்குணும் அது நின்ற இடத்துல அங்கே இருந்து சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிற மாதிரி பார்த்துக்குணும் அது அங்கே இருந்து சாப்பிட்டுகுன்னு அப்படியே இருந்ததுன்னா நம்ம எங்கேயும் ஓட்டின்னு போகாமல் வெ வெயிட் அதிகமாக குறையாம இருக்கும் நிறையா வெயிட் வரும் அதனால நம்ம அப்போப்ப வ கெடா குட்டிலாம் இருந்துன்னா வாரம் வாரம் விற்றுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெச்சுக்கின்னு தேவையில்லாததெல்லாம் விற்றுதுக்குலாம் அது மாதிரி நிறைய பண்ணலாம் ஆடு நாட்டு ஆடுலாம் இது மாதிரி தான் இருக்கும் மா நாட்டாடு வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும் ரெண்டு குட்டி போடுகிற ஆடு இருக்குது நாலு குட்டி போடுகிற ஆடு இருக்குது அது மாதிரி நிறையா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்குணும் அந்த அந்த குட்டியெல்லாம் ப மண்ணு தின்றுச்சின்னா மண்ணுலாம் திங்க விடாம பார்த்துக்குணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்துகாப்பாக இருக்கணும் இப்போது கோழி வளர்க்கணுன்னா நம்ம நிறைய கோழி வகை நிறைய கோழி இருக்குது நாட்டுக் கோழி இருக்குது கருங்கோழி அது மாதிரி கின்னி கோழி போந்தா கோழி சண்டை கோழி நிறையா வகை கோழி இருக்குது அந்த கோழியெல்லாம் நம்ம பார்த்து பத்திரமா வளர்க்கணும் இப்போ நாட்டுக் கோழி வளர்க்கணுன்னா அது தனியாவும் போந்தா கோழி தனியாகவும் கிண்ணி கோழியும் அது மாரி கருங்கோழி அதுயில்லாமல் சண்டை கோழி அதெல்லாம் தனித்தனியாக இதில் வளர்க்கணும் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு வளர்க்கக்கூடாது இப்போ நாட்டு கோழி பார்த்திங்கன்னா ஒரு தடவை முட்டை போட ஆரமிச்சிதுன்னா ஒரு பத்து பதினைஞ்சு முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவையத்தில் உட்காந்துடும் அது அதில் அவையும் நம்ம மண்ணள்ளி வச்சு அதில் முட்டை வச்சு அதை உட்கார வச்சோம்னா அது இருபத்தி எட்டு நாள் உட்காந்து இருந்து இருபத்தி ரெண்டு நாள் உட்காந்து இருந்து அது குஞ்சு பொரிச்சுடும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு பத்து ப இருபது நாளைக்கு வந்து அந்த குஞ்ச பார்த்து இருக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அது கொஞ்சம் பெருசாகி தனியாக இறை ப இறை தேட போகிற அளவுக்கு இருந்ததுன்னா அதை பிரிச்சுவுட்டு அதுக்கப்புறம் திரும்பி முட்டை போட ஆரமிக்கும் அது மாதிரி இருக்கும் அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம அதை பத்திரமா பார்த்துக்குணும் அது இல்லாமல் நாய்லாம் வந்து கோழியெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் ப பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குணும் பாம்புலாம் வந்து கோழியை பிடிச்சுன்னு போ பிடிச்சுடும் அதையும் பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குணும் அது மட்டும் இல்லமால் நம்ம சண்டக்கோழியெலாம் வளர்க்குறோன்னா அதை எடுத்துன்னு போய் நிறைய லாபத்துக்கு விற்கலாம் ஒரு சேவலெல்லாம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் அது மாதிரிலாம் போகும் பெரிய பெரிய சேவல்லாம் சண்ட கோழியெலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்க்கலாம் இதே போந்தா கோழி வளர்த்தோன்னா அது முட்டை போடா ஆரமிச்சுதுன்னா டெய்லியும் முட்டை போட்டுன்னே இருக்கும் அதனால நம்மளுக்கு நிறைய லாபம் தான் இருக்கும் கருங்கோழி வளர்த்தாலும் அது பாட்டுக்கு பத்து நாளைக்கு முட்டை போடும் ரெண்டு நாளைக்கு முட்டை போடாமல் இருந்துட்டு திரும்பி பத்து நாளைக்கு முட்டை போட்டு அதுமாதிரி இருந்துக்கினு முட்டை போட்டுக்குன்னே இருக்கும் அதனால நம்ம ஒரு ஒரே ஒரு வகை விலங்கை வச்சுருக்குறத்தோட நம்ம வந்து ந எல்லாமே வச்சுக்குனு பார்க்கறதுதான் நம்மளுக்கு நல்லது நிறைய லாபம் இருக்கும் அதில்